எனக்கு டைலரிங் ல்ல திறமை இருக்குது ரெண்டாவது குக்கிங்லையும் திறமை இருக்கு டைலரிங்கில் வந்து நான் சின்ன வயிசுலையே ஒரு பத்தாங்கிளாஸ் படிக்கம்போதுலருந்தே கற்றுகிட்டு தச்சுகிட்டு இருக்கிறேன் அதில் வந்து நான் நாங்கள் தைக்கற காலத்தில் சாதாரணமாக இருந்துது இப்போ வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்டாயிருக்குது நியூவாக டிசைன் ப்லௌஸு லேஸ் வைக்க தைக்கறது பேச் ஒர்க் ப்லௌஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது நாங்கள் எனக்கு அந்த காலத்தில் கற்றுகிட்டதுலே இதெலாம் சொல்லி தரலை இப்போ நான் யூட்யூபை பார்த்து அல்லது மற்ற டைலருங்க செய்யறதை பார்த்து இல்லை கஸ்டமர்ஸ் வந்து சொல்கிற டிசைன்லலாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தச்சு அந்த டெவல திறமைய வந்து கொஞ்சம் நல்லா வளத்துகிட்டுயிருக்குறேன் அப்புறோம் குக்கிங்கில் நல்லா குக் பண்ண தெரியும் அம்மா சொல்லி கொடுத்தபடி பழைய காலத்து சமையலும் செய்வேன் இப்பதிக்கு இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி டைப்லையும் செய்ய தெரியும் அப்போறோம் அதர் கண்ட்ரிஸ் இதை பர்மா ஃபுட்டு சைனீஸ் டிஷ்ஷு அந்த மாதிரி செய்யறத்துக்கும் இப்போ நிறையே கற்றுகிட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வகையான சமையல்களும் பழைய காலத் சமையலும் செய்யறேன் புதுசாக இருக்கிறதும் நான் செஞ்சிட்டுருக்கேன் இந்த ரெண்டு திறமைகளும் எங்கிட்ட இருக்கு